ஆ சொல்லுங்கள் மேடம் ஆமாம் ஆடர் பண்ணியிருந்தோம் இப்போ எங்கே இருக்கீங்கள் மேடம் ஆளுங்களெலாம் வந்துட்டாங்களா மேடம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வாங்க மேடம் ஓகே மேடம் ஃபஸ்ட்டு வந்து மாப்ளை ரூம் மேலே இருக்குது மாப்ளை ரூம் எண்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒன்று இருக்கும் அந்த டோர்ல வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் யூனிக் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து கு இருக்கணும் அப்புறம் வந்து மாப்ளை ரூம்க்குள்ளே வந்து டெக்கரேஷன் பண்ணிவிடுங்க அப்புறம் இன்டைம்ல ஒரு ரெண்டு மாலை கட்டிடணும் ம் ஓகே மேடம் எப்படி இப்போ மாப்ளை ரூம்மு ரெடி ஆகுச்சோ அதேமாரி பொண்ணு ரூமும் இருக்கணும் அப்புறம் வந்து இப்போ வந்து கரெக்டாக எண்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு ஃபுல்லா ஃப்ளவர்ஸு ஃப்ளவர்ஸ் போட்டு இது பண்ணிடுங்க ஃபுல்லாக அப்புறம் வந்து தோரணம் ம் பூ தோரணையாக எல்லாத்துலேயும் கட்டிடுங்க எல்லாத்துலேயும் ம் அப்புறம் வந்து நாளைக்கு காலைல பத்து மணிக்கு தான் கல்யாணம் ஆறு மணிக்கெலாம் வர ஆரம்மிச்சிருவாங்க எல்லோரும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னால் அஞ்சு மணிக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடணும் மேடம் இப்போ வந்து அந்த நைட்டு கட்டின மாலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக ஃப்ளவர்ஸ் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் வந்து புதுசாக வச்சிகிட்டு தோரணை எல்லாத்தையும் மாற்றிட்டு எண்ட்ரன்ஸ் வந்து யூனிக்காக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பூ கோலம் பூ கோலம் ரொ ரொம்ப யூனிக் கலர்ஸ்ல வேணும் மேடம் மோஸ்ட் ஆஃப் கலர்ஸ் வந்து ரெட் அண்ட் பிங்க்கு யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எங்கள் எல்லோருக்கும் டைம் ரொம்ப முக்கியம் டைம் எதாது கொஞ்சம் எதாது ஆனாலும் நான் பேமெண்ட் ஒழுங்காக தரமாட்டேன் பார்த்துக்கோங்க ம் சரி ஓகே மேடம் வேறெலாம் எதுவும் வேணாம் மேடம் டைமிங் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க ஆறு மணிக்கெலாம் வந்துடுவாங்க நீங்கள் ஏதாவது டைமிங் மிஸ்டேக் பண்ணாலும் நான் பேமெண்ட்லேருந்து அமௌண்ட்டை குறைக்க ஆரம்மிச்சிருவேன் பார்த்துக்கோங்க